ரேடியோ டிவி செய்தித்தாள்களில் வந்து தமிழை வந்து சுத்த தமிழில் தான் பேசுகிறாங்க பண்டைய தமிழில் பேசலாம் பேச்சு இல்லாமல் நாகரீகத் தமிழில் பேசி பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்ருக்காங்க ஊடகங்கள் அனைத்திலும் அப்படி தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் தமிழில் அப்படி தான் பேசிகிட்ருக்காங்க மொழியை எந்த மாற்றும் இதுவும் பண்ணவில்லை நான் நியூஸ் ரீடராக இருந்திருக்கேன் எங்களுக்கு என்ன வேலைனா தமிழில் மக்களுக்கு சராசரி மக்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி தான் நாங்கள் நியூஸ் பேசுவோம் காமனான வேர்டு தமிழில் உள்ள பொதுவான வேர்டை வெச்சு தான் நாங்கள் நியூஸ் பேசுவோம் பேசிகிட்டு தான் இருப்போம் அது எப்படின்னா நாங்கள் திக்கி திணறல் இன்றி ஒரு இது இல்லாமல் ஒரு ஒரு ஃபுல்ஸ்டாப் எங்கே வைக்கணும் எந்த இடத்துல மூச்சு விடணும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பேசுவோம் தமிழில் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் தமிழ்மொழியை நல்லா தான் கொண்டு வந்துகிட்ருக்காங்க இன்னும் சொல்லப் போனால் ரேடியோ இது எல்லாத்திலேயுமே சரி தமிழ் தான் எல்லா செய்தியும் ரேடியோவில் பேசுனாலும் சரி தமிழில் ரேடியோவில் சில இதில் மட்டும் தான் இங்கிலீஷ் வார்த்தை கலந்து பேசுகிறாங்க மற்றபடி தமிழில் தான் பேசுகிறாங்க தமிழ் இதுவும் ஆன்சர் தான் கொடுக்கறாங்க செந்தமிழ் பைந்தமிழில் தான் அவங்க பேசவில்லை நம்ம நார்மலாக இதில் என்ன தமிழ் இருக்குமோ அந்த தமிழில் தான் பேசிகிட்ருக்காங்க இன்னும் சொல்லப் போனால் நிறையா சொல்லலாம் இதில் ஊடகங்கள் மொழியை எப்படி பயன் மொழி வந்து நல்லபடியாக தான் பயன்படுத்திருக்காங்க எதுவும் கெடுதலாக பயன்படுத்தல்ல சராசரி மக்களுக்கும் அடிப்படை அறிவு இல்லாத மக்களுக்கும் சென்று செல்றத்துக்கு தான் இது ஆனால் நியூஸ் வாசிக்கிறது மெயினானது ஒன்றா எழுத்து பிழை இல்லாமல் திக்கித் திணறல் இல்லாமல் பேசணும் மக்களுக்கு புரியணும் அதனால நாங்கள் செந்தமிழ் காமனாக இருக்கிற மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் மாடலும் சொல்ல முடியாமல் ஓல்டு மாடலும் சொல்ல முடியாமல் மீடியமாக நடுத்தரமாக உள்ள தமிழ் எல்லோருக்கும் புரிகிற மாதிரி தமிழில் தான் பேசுவாங்க தமிழிலேயே அது வந்து காமனான தமிழ் எல்லா லாங்குவேஜுக்கும் புரிஞ்சுக்கும் இப்போல்லாம் புத்தகத்திலலாம் இருக்கும்ல அது மாதிரி தான் தமிழில் பேசுவாங்க செய்திதாள்கள்லாம் இருக்குல்ல அது மாதிரி தான் தமிழில் பேசுவாங்க மத்தபடி தமிழில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்துறது இல்லை